ஹலோ அண்ணா ஆட்டோக்கார அண்ணனுங்களா ஆ மேட்டுப்பாளையம் போகோணுண்ணா ஆலா ஊர்லிருந்து மேட்டுப்பாளையம் போகோணுங்க எவ்வளோ ஆகுங்க போய் வெயிட்டிங் இருக்குதுங்கண்ணா இல்லை இல்லை வெயிட்டிங்தாண்ணா காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் இருக்கணுங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போகிறோம் ஆ ஆயிரத்தி இரநூறு என்னெண்ணா எண்நூறுன்றாங்க நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவா கேட்குறிங்க ஆ ம் நீங்கள் லன்ச்சு டிஃபனுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதிங்க அதெல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டில் கொடுத்துருவோம் உங்களுக்கு லன்ச்சு டிஃபனெல்லாம் ஆ அப்படி எல்லாரெல்லாம் கொடுக்கறதில்லண்ணா நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதிங்க நூறுபாலாம் இல்லைங்க எண்நூறுவான்னா தரேங்க எண்நூறுவான்னா ம் ம் அப்போ எவ்வளோ அப்போ எவ்வளோ வாங்குவிங்க மொத்தம் அப்போ எவ்வளோ வாங்குவி இல்லை இல்லைண்ணா அங்கே வருவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் வருவாங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட போகோணும் வரணும் அதுக்குதான் நான் இப்போ பேசுகிறேங்க என்னண்ணா ஐந்நூறுவாக்கு வரேன்றாங்க நீங்கள் என்னண்ணா எட்நூறுன்றேன் அதுக்கு கூட இது பண்ணுறிங்க அதுதாங்கண்ணா டீசல் ஃபில் பண்ணுறக்கு பெட்ரோல் பங்க்குக்கு போக முடியுண்ணா பெட்ரோல் பங்க்கு ஓனராக நான் ஆ ஏண்ணா இப்படி அநியாயமாக பேசுகிறிங்க அநியாயமாக பேசுகிறிங்க வாடகை ஒரு பா பார்த்து கொஞ்சம் சொல்லுலாம் இல்லைங்க எல்லாம் நாங்களெலாம் மிடில் க்ளாஸ்தாங்க மி எல்லாம் நாங்கள் மிடில் க்ளாஸ்தாங்க என்ன வாடகை அனுசரிச்சு சொல்லுவிங்க இன்னொரு வாட்டி கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தா ம் ஆ அதுதாண்ணா அனுசரிச்சு சொன்னிங்கன்னால் இன்னொரு வாட்டி கூப்பிடுவோம்ல ஆ ஆ ஆ ஆ வெலைவாசி ஏறுதுதாண்ணா ஏதா கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுலாம் இல்லைங்க அதுக்கு பொறுத்து ஆளுங்க அப்புறம் வ எப்படி வருவாங்க உங்கள் ஆட்டோ அப்போ சும்மாதான் நின்னுட்டிருக்கும் எப்படி ஆட்டோக்கு ஆள் வருவாங்க இப்படி வெ சொன்னிங்கன்னால் சரி கடைசியாக எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா

ஆ ஆயிரத்தி அறநூறுன்னிங்க இப்போ ஆயிரத்தி எண்நூறுன்றீங்க மாற்றி மாற்றி பேசாதிங்கண்ணா சரிங்கண்ணா வேண்டாங்கண்ணா வேறு ஆளுகிட்ட பேசிக்கிறேங்க ஆ வேறு ஆட்டோ கூப்பிட்டுக்குறேங்க வேறு ஆட்டோ கூப்பிட்டுக்குறேங்கண்ணா வையுங்கண்ணா டைம் வேஸ்ட் பண்ணாதிங்க வையுங்க வையுங்கண்ணா நீங்க